எங்கள் வீட்டில் சமையல் செய்கிறபோது அதாவது காற்றோட்ட வசதியாக ஜன்னலெல்லாம் திறந்து வச்சிக்கணும் அப்புறம் இந்த எரிபொருளெல்லாம் பக்கத்தில் எதுவுமே வைக்கக்கூடாது மற்றபடியா குழந்தைகளையும் பக்கத்தில் விடக்கூடாது நாங்கள் பாதுகாப்பாக நைட்டானால் அதாவது முன்னெச்சரிக்கையாக அதையெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் படுக்கணும் தூங்குறதுக்கு போகிறபோது அதையெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் படுக்கணும் மற்றபடி நம்ம சவுரியத்துக்கு போனீங்கன்னால் கேஸு வெளியே வந்துடும் அது எங்களுக்கு ஆபத்தை உண்டாக்கும்